என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா நான் ஒரு குபேட்டா வாங்கினேன் அது வயலுக்கு டிராக்டர் சின்ன டிராக்டர் இருக்குல்ல அது மாதிரி எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாயிருக்கு எப்படின்னு பார்த்திங்ன்னா இப்போ அதுக்கு முன்னாடி டிராக்டர் பெரிய டிராக்டர் வச்சுட்டு நம்ம உழுதுகிட்ருக்கணும் ஆள் தேடணும் எல்லாம் கஷ்டமாயிருந்துச்சி அதனால் நானே ஒரு வண்டி வாங்கிட்டு அது நானே ஓட்டுவேன் அதனால் எனக்கு நிறையா வருமானம் மிச்சமாகுது பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு டிராக்டர் ஓட்டினோன்னா இப்போ ஒரு ஒரு ஏழு ஏக்கர் யூஸ் பண்றோம்னா ஒரு பயஞ்சாயிருபா வந்துடும் இப்போ நமக்கு நம்ம சொந்த உழவை நம்மளே ஓட்டுறோம்ன்னா அது ஒரு அஞ்சாயிரம் டீசலுக்கு மட்டும் இல்லை வண்டி செலவு ஏதாச்சும் வைக்கும் அது மட்டும் நம்ம ஆயில் மாத்துவது போகிறது வரதெல்லாம் பண்ணிகிட்டோம்னா நமக்கு ரொம்ப மிச்சமாயிருக்கும் அதெல்லாம் இப்போ நான் இங்கே முடிஞ்சிடுச்சு அதுக்கு அப்றம் ஒரு டாட்டா ஏஸில் ஏற்றி எங்கள் ஊரில் அங்கே கொஞ்சம் இருக்கு வயல் அதுலேயும் உழுதுகிட்டு இங்கே மாற்றி மாற்றி இங்கே கொண்டு வருவேன் அந்த குபேட்டா இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் நமக்கு அதனால் நமக்கு ரொம்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு குபேட்டா அடிக்கடி ரிப்பேர் வைக்கும் ஆனால் நம்ம அதை பார்த்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு உழைக்கும் அது சேற்றிலேயே ஓடுதுல சேறு உள்ளே போய்விடும் அடிக்கடி இந்த பேரிங்கெல்லாம் மாத்துகிற மாரி இருக்கும் ஆயில் சைடு மாத்துகிற மாரி இருக்கும் ஆயில்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது இருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கும்